எனக்கு வந்துட்டு வேறே நாட்டுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா சிங்கப்பூர் செல்கிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு வாய்ப்பு கிடச்சிது எனக்கும் சிங்கப்பூர் போகணுன்னு வந்துட்டு ரொம்பவே ஆசை இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு அங்கே அங்கே போகறதுக்கு வாய்ப்பும் கிடச்சி நான் அங்கே போனேன் அது சிங்கப்பூரை வந்துட்டு ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தமிழ் மக்களும் அங்கே இருக்காங்க நிறைய தமிழ் மக்களை வந்துட்டு பார்த்தேன் நிறைய கோவில்கள் கூட அங்கே இருக்குது சிங்கப்பூரை வந்துட்டு மிகவும் வந்து ஒரு அருமையான இடம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்த்தோம் அப்றம் நாங்கள் வந்துட்டு நண்பர்களோட போயிருந்தோம் சொல்லவே வேணாம் நண்பர்கள் கூட போயிருந்தாலே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா ஹோட்டல்லு போனோம் நிறைய இடங்கள் வந்து போனோம் எல்லா இடமுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் வந்துட்டு எல்லா பிளேஸ்லேருந்து ரொம்பவே கிளீனாக ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி